ஆம் நான் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுவேன் அப்போது டிவியில் பாலிமர் நியூஸ் சேனலை போட்டு பார்த்து அன்றாடம் நிகழ்வுகளை பார்ப்பேன் பிறகு சிறிது நேரம் ஃபேஸ்புக் வலைதளத்தில் அரசியல் மற்றும் சமூக செய்திகளை பார்ப்பேன் பிறகு சிறிது நேரம் செய்தித்தாள்களை வாசிப்பேன்